அண்ணா வணக்கம் ஆரியபவன் கடைங்களா அண்ணா காலையில் எட்டு மணிக்கி வந்துட்டு உணவு வேணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணம் செலுத்தி ஆர்டரு பண்ணியிருந்தேன் இன்னும் வந்துட்டு சாப்பாடு வரதுக்கு ரொம்ப லேட்டாக தான் அனுப்ச்சு வைச்சிங்க நான் எட்டு மணிக்கு பண்ணிணேன் நீங்கள் வந்துட்டு எட்டரை மணிக்கி எனக்கு பொருள் வந்தது வந்துட்டு நாங்கள் நாங்கள் வந்துட்டு வேணும்னு கேட்டது இட்லி தோசை பூரி ஆனால் நீங்கள் எனக்கு அனுச்சுருக்கறது பொங்கலும் கிச்சடியும் பொங்கலும் கிச்சடியும் நேற்று செஞ்ச மாதிரி அவ்வளோ காஞ்சு போன மாதிரி ரொம்ப பழசானதா கொடுத்திருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்படி கொடுப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல என்ன தவறு நடந்ததுன்னு எனக்கு தெரியிலை உங்கள் பக்கம் இருக்கற அந்த காரணம் சொல்லுங்க மாறி வந்துடுச்சுங்களா அது மாறி வந்திருந்தாலுமே பழைய பொருளை எப்படி நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியிலை அதுக்கான கரெக்டான பணத்தை நாங்கள் கொடுத்து தான் வாங்குறோம் பொருளை நீங்கள் கொடுத்து விடுறீங்க வீட்டுக்கு அப்படின்றம்மோது அதில் அரை மணிநேரம் காலதாமதத்தோடு தான் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படி இருந்துமே அந்த பொருள் வந்துட்டு சுவையும் இல்லை இப்படி பழசு எப்படி கொடுத்து விடுவீங்க இப்போ எனக்கு வந்ததுங்க இதே மாதிரியே தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா மாறி வந்துருச்சுங்களா மாறி வந்தாலுமே பழைய உணவை எப்படி நீங்கள் மக்களுக்கு கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியிலை என்னோடய பணத்தை திருப்பி கொடுத்துர்றீங்களா இல்லை சாப்பாடு திரும்ப கொடுத்து விடுறீங்களா சாப்பாடே திரும்ப கொடுத்து விடுறீங்களா அண்ணா கரெக்டாக எழுதிக்கோங்க இட்லி ரெண்டு தோசை ரெண்டு பூரி ரெண்டு இது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அதுக்கான பணத்தை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் ஆனால் வந்துட்டு நீங்கள் ரெண்டு செட்டு கிச்சடியும் ரெண்டு ரெண்டு செட்டு பொங்கலும்தான் கொடுத்துருக்கிறீங்க அதனாலே வந்துவிட்டு அந்த எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு நான் என்ன கேட்டேனோ அதை கொடுத்து விடுங்க சீக்கிரமாக கொடுத்து விடுவீங்களா இல்லை இதுவுமே வந்துட்டு தாமதமாகுமா அந்த பையன் இல்லைங்களா அண்ணா ஏ ஏற்கனவே நான் உங்களுக்கு எட்டு மணிக்கி வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் நீங்கள் கொடுத்தது எட்ரை மணி இப்போ மணி எட்டே முக்கால் ஆகுது நான் திரும்ப என்னோடய வேலைக்கு நான் எப்போது போக மோ முடியுமா ஒவ்வொன்றும் இப்படியே தாமதமாயிட்டிருந்தா என்ன பண்ண முடியும் எனக்கு வேறு யார்கிட்டையாவது கொடுத்து விடுங்க இல்லைன்னா எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துர்றீங்களா இல்லைன்னா எனக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா கூட நாங்கள் கிளம்பிப்போம் இதுக்காக உட்காந்துட்ருக்கறதா இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க சரிங்கண்ணா சீக்கிரமாக கொடுத்து விடுறீங்களா அண்ணா மாற்றி எ எழுதிக்காதீங்க ரெண்டு இட்லி ரெண்டு தோசை ரெண்டு பூரி தயவு செஞ்சு சாம்பார் இதெலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி கொடுத்து விடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் அனுப்புறீங்க அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆகுது அதெல்லாம பொருளையே மாற்றி மாற்றி ககொடுத்து விட்றீங்க இதை மாதிரி இனிமேட்டு பண்ணாதீங்க சரிங்க சரி கொடுத்து விட்டுடறீங்களா நான் ஒரு ஒன்பதே காலுக்குள்ளாரையாவது கொடுத்து விடுங்க நாங்கள் திரும்ப வேலைக்கு போகணும் இப்படியே தாமதமாயிட்டிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா கொடுத்து விட்றீங்களா ஒரு சரிங்கண்ணா ஒரு பத்து நிமிஷத்துல கொடுத்து விட்டுருங்க தேங்க்ஸுங்கண்ணா அண்ணா நான் அங்கே வந்துட்டு ரொம்ப வேதனைபட்றேன் இந்த மாதிரி நல்ல ஹோட் நல்ல ஹோட்டலில் இப்படி வாங்கியுமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுது நல்ல கடை இப்படி சாப்பாடு வந்துட்டு இப்படி வந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏ இனிமேட்டு இந்த மாதிரி தவறை எனக்குன்னு மட்டும் இல்லை யாருக்குமே நடக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக வேலையை செய்யுங்க சரிங்களா சரிங்க நன்றி